எல்லா கிராமத்துலேயும் வந்து உள்ளூர் தெய்வம்கிறது ஒன்று அது வந்து பிள்ளையார் விநாயகர் தான் விநாயகரை வந்து விநாயகரை வெச்சு வணங்காத ஊரே இல்லை விநாயகர் தான் மூத்தக் கடவுள் அப்படின்ற மாட்டுக்கு எப்பன்னா அவர் தான் வந்து உலகத்தை சுற்றி வரணும் அப்படின் சொல்லி சொன்னப்போ வந்து முருகன் வந்து உலகத்தை சுற்ற போயிட்டார் ஆனால் வந்து பிள்ளையார் வந்து அவங்க அம்மா அப்பா தான் உலகம் அப்படின்ற மாட்டுக்கு சுற்றி அந்த கனியை வென்றுடுவாரு அது வந்து முருகனுக்கு வந்து பிடிக்காது ஆனால் வந்து அம்மா அப்பா தான் உலகம் அப்படின்றது தான் உண்மை அம்மா அப்பாவை மிஞ்சி யாருமே இதுப் பண்ண முடியாது அதனால தான் வந்து பிள்ளையாரை வந்து எல்லா ஊர்லேயுமே வெச்சு சாமிக் கும்பிடுவாங்க பிள்ளையாரை வந்து பண்டிகையின் போது வந்து மூன்று நாட்கள் வீட்டில் வெச்சு சாமி கும்பிட்டு மூன்றாவது நாள் தான் கொண்டுப் போய் ஆற்றுல கரைப்பாங்க பிள்ளையார் வந்து பிள்ளையார் வந்து யா யானைனோட தும்பிக்கை மாட்டுக்கே முக அமைப்பு கொண்டு போய் கொண்ட்டிருக்கும் அப்புறம் வந்து அம்மா அப்பாவை சுற்றி வந் வரும்போதுதான் அவங்க அம்மா அப்பா கேட்டாங்க அவன் ம உலகத்தை சுற்ற போய்விட்டான் நீ ஏன் இங்கேயே சுற்றுற அப்படின்ற மாதிரி கேட்கையில எனக்கு உலகம் நீங்கள் தான் அப்படின்ற மாட்டுக்கு சொல்லி இது பண்ணிடாரு அதே மாட்டுக்கே தான் வந்து ஊரில் நடக்கிற அனைத்து விசேஷங்களுக்கும் முதல்ல முதல் மரியாதை வந்து விநாயகர் கோவிலுக்கு மட்டும்தான்